ஹலோ ஆ ஆமாம் மேம் சொல்லுங்கள் மேம் உங்களுக்கு என்ன வேணும் ஆ இருக்குங்க ப்ரௌன் ரைஸும் ஜாஸ்மின் ரைஸும் என்ன கேஜிஸில் கேட்குறீங்க ஆ அப்படிங்களா ஓகே ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் நான் அவ்வளோ அமௌன்ட்டு நேற்று தான் அது அந்த ப்ராண்டு இருந்துச்சு நிறைய வேணுன்னு சொல்லிவிட்டு ஒரு தர்காலேந்து வந்து வாங்கிட்டு போனாங்க நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஓகே மேம் ஓக் மேம் எங்கள் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது டென் கேஜி வந்து ஜாஸ்மின் ரைஸ் மட்டும் தான் மேம் இருக்கு ப்ரௌன் ரைஸ் இல் இல்லை பட் எங்கள் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் வெரைட்டி ஆஃப் ப்ராண்ட் ரைஸஸ் எல்லாம் இருக்கு இந்தியன் கேட் இந்தியன் கேட் ரைஸ் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் செம்பருத்தி பாஸ்மதி ரைஸ் விடாக்கா அந்த மாதிரி டிஃப்ரண்ட் ப்ராண்ட் ரைஸ் தான் இருக்கு மேம் அதெல்லாமே நல்ல ப்ராண்ட் அது இது வரைக்கும் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு அந்த ப்ராண்ட் எதுவும் வாங்கிக்கிறீங்களா மேம் இல்லை உங்களுக்கு அதே ப்ராண்ட் தான் வேணுன்னு நெனைக்கிறீங்களா நீங்கள் வேறு எதுவும் ப்ரிஃபர் பண்ணுங்கள் நியூவாக ட்ரை பண்ணுங்களேன் மேம் இந்த ரைஸ் இந்த மாதிரி நியூவாக பண்ணிப் பாருங்களேன் அது தான் உங்களுக்கு வேணுன்றீங்களா ம் ம் ஓகே மேம் ஸோ இப்போ உங்களுக்கு டென் கேஜ்ஜாக என்னக்கிட்ட ஜாஸ்மின்ருக்கு அதை நான் கொடுத்தட்றேன் இப்போ ப்ரௌன் ரைஸ் மட்டும் நான் வந்து இன்றைக்கு நைட் ஆர் அஃப்டர்ன் நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு சொல்லுறேன் மேம் கிடைக்குமா இல்லைன்றது ம்

ஆ ஷ்யூர் மேம் கண்டிப்பாக நான் கேட்டுவிட்டு கண்டிப்பாக சொல்லுறேன் அப்படி வருதுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா இல்லை நாங்கள் டெலிவரி பண்ணனும் அப்படி சொல்றீங்களா ஓகே ஸோ இந்த ஜாஸ்மின் ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிற இது மட்டும் மறுநாள் வந்துச்சு அப்படினா நீங்கள் எனக்கு டெலிவரி பண்ணிவிடுறேன் சொல்லுறீங்க அதானே ஓகே ஆ ஓகே ஸோ உங்களுக்கு சேம் அட்ரஸ் தானே பிஃபோர் நீங்கள் எடுத்துட் எடுத்துட்டு போறீங்களே அதே அட்ரஸ் தானே சென்ட் பண்ணனும் ஓகே மேம் தேங்க் யூ மேம் நான் அனுப்பிடுறேன் நாளைக்கு உங்களுக்கு அனுப்பிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் கால் பண்ணி தேங்க் யூ மேம்